தாய்மொழியான தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சு சின்ன வயசில் இருந்து தமிழ் தான் கத் கற்றுட்டுருக்கோம் தமிழ் எளிமையாகவும் இருக்கு ஈஸியாகவும் புரியுது அறிவிப்பு பலகையிலாம் இந்தமாதிரிலான் தமிழ் தான் இந்த ஏரியாவில சிங்கப்பூர்ல தமிழ் தான் யூஸ் பண்ணுறாங்க திருக்குறளில் சொ இல்லாத அதிகாரமும் இல்லை அதில் இல்லாத தமிழும் இல்லை அது சொல்லுறேன்